வெ வேறே இடத்துக்கு வேற்று மொழி பேசுகிற ஊருகளுக்கு போகும் பொழுது கூடிய வரைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்றது உண்டு ஏன்னா நம்ம மொழி தமில் அவங்க மொழி தெலுங்கு மற்ற மாதிரி கூடிய வரைக்கும் கேர மலையாளங்கள்லாம் கூட ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிக்குவோம் அது கன்னடா கன்னடமும் தெலுங்குலேயும் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் உரையாடல் கொஞ்சம் ரொம்ப சிரமம் தெ மலையாளத்தில் இங்கறப்ப கொஞ்சம் கூடிய வரைக்கும் அவங்க சொல்கிற அவங்க மொழியும் நம்ம மொழியும் கொஞ்சம் ஒற்று போகிறதுனால அதில் சரளமாக போயிடுவோம் அந்த கன்னடமும் தெலுங்கிலப்ப கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுவோம் சிரமப்பட்றப்பப்ப என்ன பண்ணுவோம்ன்னா கூடிய வரையும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கில சொல்லை வச்சிக்கிட்டு அந்த சைகை மொழி சைகை ரெண்டையும் வச்சி கொஞ்சம் சமாளிச்சிடுவோம் அவங்களும் அந்த ம அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் இல்லைனாலும் அந்த சைகை மொழியில் வச்சி சொல்லி அவங்க எங்களுக்கு வ வழி காட்டுவாங்க அது சாப்பிட உணவு அருந்தவும் ஒரு இதுக்கு ஒரு தங்கும் இடம் கேட்கறதுக்கும் நாங்கள் சொல்லி அப்படிதான் சைகை மொழி இது ஆங்கிலச்சொல்லை சொல்லுவோம் சொல்லிட்டு சைகை மொழிலேயும் சொல்லுவோம் அப்புறம் அவங்க சொல்லுவாங்க அதை பயன்படுத்திதான் கூடிய வரைக்கும் சமாளிக்கிறோம் சாப்பிட்றப்ப வந்து எங்கே மீல்ஸ்ஸு மீல்ஸ்ஸு எங்கே கிடைக்கும்னு கையை வச்சி சைகை மொழியில் காட்டுவோம் அப்புறம் பஸ் ஏறுறதுக்கு பஸ்ஸில் சென்னை போகணும் பஸ்ஸு எப்படின்னு அப்படி சொல்லி ஆங்கிலம் அண்டு சைகை ரெண்டும் கேட்கறப்ப கூடிய வரையும் அவங்க பதில் சொல்லுவாங்க வாட்டர் தண்ணி குடிக்கிறப்ப வட்டர்ன்னு சொல்லி கையை காமித்து வாட்டர் எங்கே அப்படின்னு கேட்போம் டீ குடிக்கிறப்ப டீ எங்கே கிடைக்கும் க கடை எங்கே இருக்குதுன்னு அப்படி கேட்போம் டீ ஷாப்பு எங்கேன்னு சொல்லுவோம் அப்போ அவங்க ஓரளவுக்கு தமிழ் எங்கே ஆங்கிலத்தில் சொ கூடிய வரைக்கும் ஆங்கிலம் அங்கே கொஞ்சம் இணைப்பு மொழியாக இருக்கிறதுனால கூடிய வரையும் எங்களுக்கு அது சரியாக இருக்குது நாங்கள் அது கூடிய வரையும் அதை சைகை அண்டு ஆங்கிலம் ரெண்டும் வச்சிதான் நாங்கள் சாமளிக்கிறோம் சமாளித்து வந்துட்டுருக்கோம்